எனக்கு பிடிச்ச காலம் எதுன்னு கேட்டிங்கனால் நான் வந்து வெயில் காலத்தைதான் சொல்லுவேன் ஏன்னெனு கேட்டிங்கனால் அப்போதான் ஸ்கூல் காலேஜெலாம் லீவ் விடுவாங்க அப்பா அம்மா கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்பா கூட நம்ம நிறைய வெளியில் போகலாம் அவங்க வேலைக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அம்மா சமைக்கிறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம் தாத்தா பாட்டி வீட்டுக்கு போய்விட்டு வரலாம் சொந்தகாரங்க வீட்டுக்கு போய்விட்டு தங்கிவிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வரலாம் அப்புறம் நம்ம அம்மா அப்பா கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட இப்போ எங்கேயாவது டூர் போகிறோனா நம்ம போய்விட்டு வரலாம் இப்போ ஜில்லுன்னு இருக்க இடத்துக்குலாம் நம்ம போகலாம் குற்றாலம் இந்த லடாக்கு அந்த மாரி ஏரியாலெலாம் போகலாம் நம்ம சம்மர் டைமில் ஆனால் வந்து இந்த மழை டைமில் வந்து அந்த இடத்துக்குலாம் போக தடை விதிச்சுருவாங்க அதனால எனக்கு வெயில் காலம் பிடிக்கும் இன்னொன்று என்னென்னா நம்ம எதாவது கோர்ஸ் பண்ணலாம் அந்த ஏன்னால் லீவ் விட்ருவாங்க நம்ம எக்ஸ்ட்ராவாக நாலேஜ் வளர்த்துக்கலாம் இப்போ கம்ப்யூட்டர் க்ளாஸ் போகலாம் டைப்பிங் போகலாம் இன்னொன்று இந்த வேறு எதாவது ட்ரெஸ்ஸிங்கு அது மாதிரி இந்த ஆர்டிஸ்ட்டுக்கு சிங்கிங்கு கராத்தே அந்த மாரி நம்ம எக்ஸ்ட்ராவாக கோர்ஸ் பண்ணுறத்துக்கு நம்ம அந்த லீவ் டைம் வந்து நிறையவே வந்து ஹெல்ப் பண்ணுவோம் அதனால எனக்கு வந்து இந்த சம்மர் டைம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும்